ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு